ஒம்பது லட்சத்தி தொண்ணுத்தொம்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒம்பது லட்சத்தி தொண்ணுத்தொம்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பது ஒம்பது லட்சத்தி தொண்ணுத்தொம்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபது ஒம்பது லட்சத்தி தொண்ணுத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒம்பது லட்சத்தி தொண்ணுத்தொம்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பது